சார் மே கம்மின் சார் சார் மய் நேம் சண்முகராஜன் சார் ட்ரிபுள்ஈ சார் தேர்ட் இயர் சார் நான் என்னோட ஐடி கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு சார் ட்ரிபுள்ஈ சார் தேர்ட் இயர் சார் நேற்று மேச்சி விளையாடிட்டு இருக்கும் போது அவுத்து கீழே வச்சேன் சார் அது போகும் போது எடுத்துகிட்டு போகல சார் திருப்பி வந்து பார்த்தன் கிடைக்கல சார்

சார் நான் நான் பசங்க யாராவது எடுத்து வச்சிருப்பாங்கன்னு கேட்டு பார்த்தன் சார் ஃபிரண்ட்டு சர்க்கிளில் யாரும் எடுத்து வக்கிலன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் தான் சார் மிஸ் ஆயிடுச்சின்னு உங்கள் கிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் கிளாஸ் சார் வந்து ஜோவன் சார் ஆமாம் சார் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் அதுமாதிரி இல்லை உங்கள் கிட்ட சார் அது இல்லை ஒன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரி சார் சிக்ஸ் ஹன்டர்ட்டா சார் போட்டோ எடுத்துகிட்டு வரணுமா சார் போட்டோ எத்தன போட்டோ சார் ரெண்டு போட்டோ மற்றது எதுவும் தேவை இல்லையா சார் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ஓகே சார் சார் அது அதே மாதிரியே நீங்கள் ஆ டீம் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கேட்டில் அலோவ் பண்றப்போ உள்ளார அப்படியா சார் சார் இந்த ஃபார்ம் யார் கிட்ட இருக்கும் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்